ஹலோ ம் கறிக்கடைக்காரவங்க தானே நீங்கள் நாங்கள் வந்து அடுத் நா வடுகர்பேட்டையிலிர்ந்து பேசுகிறோங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கெழமை நாங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அதற்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோ மட்டன் ஐம்பது கிலோ சிக்கன் உங்களால் கொடுக்க முடியுமா இருபத்தி எட்டாந்தேதின்னு வெச்சுக்கோங்க ஐம்பது கிலோ ஆ சரிங்க ஆனால் நீங்கள் வந்து கொடுக்கறது பெரிசு இல்லை சனிக்கெழமை அதிகாலை எங்களுக்கு ரெண்டு மணிக்கெலாம் டோர் டெலிவரி நீங்கள் எங்களுக்கு செஞ்சிடணும் அப்புறம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் வெலையை கொறச்சுக்கோங்க நாங்கள் மொத்

அய்யோ ரொம்ப குறைக்க சொல்லலைப்பா கிலோவுக்கு ஒரு ஐம்பது ரூவா குறைங்களேன் எங்களுக்கு இருபத்தஞ்சி கிலோங்கிறப்போ எங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூவா வருமுல்லை ஆ சரிங்கப்பா ஆனால் இதில் வந்து நீங்கள் டோர் டெலிவரி வர்றப்போது உங்களுக்கு சரி மட்டன் என்ன வெலை எழுநூற்றம்பது ரூபானா ஏழுநூறு போட்டுக்கோங்க சிக்கன் என்ன வெலை இரநூறுவான்னா ஐம்பது கிலோ கொடு போட்டுக்கோங்க அப்போ ஐம்பது கிலோன்னா என்னாத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பதுருவா ஆகுது இந்த பணத்தை நீங்கள் டோர் டெலிவரி செய்யுறப்ப உடனே உங்களுக்கு கையில் கொடுத்துட்றேன் ஆ இல்லைப்பா நீங்கள் பில் கொடுத்துருங்க கையிலேயே உங்களுக்கு கேஷ் வந்துடும் ஆ சரிப்பா ரெண்டாவுதுப்பா ஆ ம ஆட்டு ஆட்டு கறியெலாம் கொஞ்சம் தரமான ஆட்டு ஆடாக பார்த்து கொடுங்கப்பா முத்தின ஆடெல்லாம் சாப்பிட முடியாது ஆ ஆ ஆ ஆ சரிப்பா ரொம்ப நன்றிப்பா நான் சொன்னதுமாதிரி விடியகாலம்பற சனிக்கெழமை விடியகாலம்பற ரெண்டு மணிக்கெலாம் எங்களுக்கு எங்கள் இல்லம் தேடி உங்கள் டேர் டெலி டோர் டெலிவரி வந்துடணும்பா தேங்க்யூப்பா ஆ சரிப்பா சரிப்பா நான் எல்லாத்துக்கிட்டையும் தெரியப்படுத்துறேப்பா உங்கள் கடையை பற்றி